எனக்கு மலையேருவது மிகவும் பிடிக்கும் அதற்காகவே நான் அடிக்கடி அங்கு செல்ல விரும்புவேன் மலையேறும் போது கிடைக்கும் அமைதியான சூழ்நிலை ம கூச்சல் இல்லாத அமைதியான ரம்மியமான சூழ்நிலை நமக்கு பேச்சு சத்தம் இல்லாமல் மலையேறும் போது நம்ம மனது அவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்காக நான் அடிக்கடி மலை ஏறுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே நாங்கள் போவோம் ஆனாலும் சில சமயங்களில் அங்கே இருக்கிற சில சில பிரச்சனைகள் நமக்கு உணவு கிடைக்காதது நீர் கிடைக்காதது சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விரும்பி நாங்கள் அங்கே போவோம் அங்கே போகும்போது சில சில பிரச்சனைகள்லாம் டிராவல் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற களைப்பு அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு அமைதியாக இருந்தாலும் திரும்ப நம்ம நம்மளோடய இடத்துக்கு வரும் போது நம்ம இடத்துக்கு வரப்போது கிடைக்கிற அந்த அலை அலைச்சல் கொஞ்சம் டிராவலிங் டைம்மிங் நமக்கு மாதிரி கிடைக்கிறது அதனாலயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் எல்லாருமே அந்த இடத்துக்கு மலையேறும் போது எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்போ அவங்களாம் நம்ம கூட வரும் போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் நமக்கு மிகவும் ரொம்ப ஆனந்தமான இருக்கும் அவங்க எவ்வளோ ஜாலியாக மலை ஏறும்போது ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே எங்களை வாங்க வாங்க திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க அவங்களுக்காகவே நாங்கள் அடிக்கடி அங்கே போகணுன்னு ஆசை